ஹலோ சாரதா புக்ஸ் ஸ்டாலா நாங்கள் புதுசாக புக்ஸ் ஸ்டால்ஸ்ஸு ஓப்பன் பண்ண போகிறோம் எங்களுக்கு வந்து நிறைய புக்ஸ்ஸு தேவைப்படுது ஸ்டூடன்ஸ்ஸுக்கு தேவையான புக்ஸ்ஸும் தேவை இருக்குது அப்புறம் திருக்குறள் மகாபாரதம் திருக்குறள் மகாபாரதம் கம்பராமாயணம் அந்த மாதிரி புக்ஸ்ஸு அப்புறம் டென்த்து ப்ளஸ் டூ சுறா கைடு இந்த மாதிரி ம் எல்லாமே தேவைப்படுது நீங்கள் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க ம் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் புக்ஸ்ஸு கொடுத்து விடுங்க இது பண்ணுங்க அரேஞ்ச் பண்ணுங்க ஆ ஃபஸ்ட்டு அவ்வளோ போதும் அடுத்து தேவைப்பட்டுறத கலேக்ட் பண்ணி வாங்கிக்கிறோம் சரி மேம் நீங்கள் இது அனுப்பிச்சி விடுங்க மேம் கொட்டேஷனு நான் எங்கள் வீட்டில் இருந்து அனுப்பி விட்றோம் உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் அனுப்பி விட்றோம் அவங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் ப்ரைஸ்சு எதுவும் எனக்கு சொல்லுங்கள் மேம் தோராயமாக எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கிறேன் மேம் ஆ சரி மேம் தேங்க் யூ ஓகே